வாங்கப்பா ஹலோ வாங்க வூட்டுக்குள்ளே ஆ வாங்க பாருங்கள் வீடுங்கெல்லாம் ரூமெல்லாம் பாருங்கள் சுண்ணாம்பு அடிக்கணும் பெயிண்டு நல்லா அடிச்சு கொடுக்கணும் எவ்வளோ ஆவும் பெயிண்டு தான் அடிக்கணும்

பார்த்து சொல்லுங்கள்ப்பா ஆ சரி சரி நீங்களே அடிச்சி கொடுங்க பார்த்து சொல்லுங்கள் ம் பார்த்து சொல்லுங்கள்ப்பா சரிப்பா வந்து நல்லா அடிச்சிக்கொடுத்து என்னைக்கு வர்றீங்க சூப்பராக பண்ணி கொடுங்க சரி அப்பா ம் சரி சரி ம் ம் நான் உங்கள் பேர் சொல்லுற மாதிரி இருக்கணும் உங்கள் பேர் சொல்றமாதிரி இருக்கணும் சரி ஆ சரி ஆ சரிப்பா ம் சரிப்பா ம் சரி சரி சரிங்கப்பா ஆ நாளைக்கு அடிச்சிவிடுங்க ம் சரிப்பா ஆ சரிப்பா ஓகே